எங்கள் கிட்டே கொஞ்சம் நிலம் இருக்குது நாங்கள் எங்கள் குடும்பம் மொத்தமும் விவசாயம் தான் பாத்துட்டுருக்கோம் எங்கள் தோட்டத்தில் காய்கறி பயிர்களை போட்டுருக்கோம் காய்கறிகள் தக்காளி சில சமயங்களில் நல்ல மழை வரக்கூடிய நேரங்களில் நெல் போடுவோம் அப்போது தண்ணி நிறைய நமக்கு பயிர்களுக்கு ரொம்ப சுலபமாக கெடைச்சிடும் மழை ரொம்ப மழை இல்லாத வறண்ட காலங்களில் நாங்கள் சின்ன சின்னதாக காய்கறி செடிகளை போட்டு அதை நாங்கள் அறுவடை செய்வோம் அதோட சேர்த்து எங்கள் வீட்டில் ஒரு பத்து மாடுகள் இருக்குது பால் கொடுக்கக்கூடிய மாடுகள் அப்போது அந்த மாடுகளுக்கு தேவையான பசும்புல் தீவனத்தையும் நாங்கள் எங்கள் நெலத்துலேயே நாங்கள் பயிர் செஞ்சுக்கிறோம் அப்போது அந்த தீவனங்களோடு சேர்த்து சோள பயிர் கம்பு பயிர் இதெல்லாம் வந்து நாங்கள் போடும்போது அதுக்கு அவ்வளோவாக தண்ணி வந்து தேவைப்படாது வானிலையும் ரொம்ப வறண்ட வறண்ட வானிலையாக இருக்கும் போது அது நல்லபடியாக தான் இருக்கும் அப்போது அந்த சிறுதானியங்களான சோளம் கம்பு இதையெல்லாம் நாங்கள் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அந்த செடிகளை எங்களுடைய மாடுகளுக்கு நாங்கள் தீவனமாக கொடுப்போம் இதன் மூலமாக என்னாகுது எங்களுக்கு பால் வந்து அதிகமாக கிடைக்குது அப்போது அந்த பாலை நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பால் சேகரிப்பு மையத்துக்கு நாங்கள் எடுத்துட்டு போகிறோம் எடுத்துட்டு போய் தினமும் நாங்கள் எங்கள் மாடுகள்லேருந்து கறந்து வரக்கூடிய பாலை நாங்கள் அங்கே கொடுத்து நாங்கள் மாதந்தோறும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை எங்களுக்கு வருமானமாக கிடைக்குது அந்த வருமானத்தை வைச்சி தான் நாங்கள் எங்களுடைய கல்லூரிகளுக்கோ பள்ளிக்கோ போகவேண்டிய எங்களுடைய செலவு எங்களுடைய குடும்ப செலவு இதை எல்லாத்தையும் நாங்கள் சமாளிச்சுட்டு வர்றோம் இப்போது வானம் ரொம்ப வறண்டு போய்ருச்சி மழையே வரல பயிர்களும் எல்லாம் அழிஞ்சுருச்சி எதுவும் செய்யமுடியாது அப்படின்ற ஒரு நெலமை வராது அப்படி வந்தாலும் கூட நாங்கள் எங்கக்கிட்டே இருக்கக்கூடிய கால்நடைகளை வைச்சி நாங்கள் சமாளிச்சுக்குவோம் எப்பையாவது மழை வரல அப்படின்னா அப்போது எங்கக்கிட்டே இருக்கக்கூடிய மாடுகள்கிட்டேருந்து கறந்து வரக்கூடிய பால் அந்த பால்லேருந்து நாங்கள் செய்யக்கூடிய தயிர் அதுலேருந்து எடுக்கக்கூடிய வெண்ணை நெய் இது எல்லாத்தையும் நாங்கள் விற்கிறோம் விற்பனை செஞ்சு அதில் வரக்கூடிய பணத்தை வைச்சி நாங்கள் எங்களுடைய குடும்ப செலவை செய்துக்கிட்டு இருக்கோம் இந்த கால்நடைகளோடு சேர்த்து நாங்கள் ஆடுகள் கோழிகள் இது எல்லாம் எங்களுடைய தோட்டத்தில் நாங்கள் வளர்த்துட்டு வர்றோம் அப்போது கொஞ்சம் நாளைக்கு தான் மழை வராமல் இருக்கும் பட் நமக்கு எப்பயுமே ஒரு தைமாதம் தையில் வந்து நமக்கு பனியாக இருக்கும் ஆடி ஆடியில் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களுடைய நிலத்தையெல்லாம் உழுது அந்த இடத்துல நாம் பயிர் விதைக்கிறோம் ஆடி ஏன் அப்போ செய்கிறோம் அப்படின்னாக்கா அடுத்து வரக்கூடிய புரட்டாசி ஐப்பசி இதிலலாம் நிச்சயமாக மழை வரும் ஸோ அந்த மழையிலையே பயிர்கள் எல்லாம் நல்லா செழித்து வளர்ந்துரும் ஸோ அதனால் பயிர்கள் முழுவதுமாவே அழிஞ்சி போய்டும் அப்படின்னு நாம எப்பயுமே சொல்ல முடியாது